ஹலோ சொல்லுங்க ஆமாங்க ட்ராவல் ஏஜென்சி தான் சொல்லுங்க ஓகே புக் பண்ணிக்கலாங்க ஓகே ஓகேங்க

ஓகேங்க மேம் எங்கே எத்தனன பேர் போகணும் போகிற மாதிரிங் மேம் ஓகே எப்போ மேம் வேணும் கார் உங்களுக்கு இந்த வீக்கென்ட்னால் சாட்டர்டே சண்டேங்ளாங்க மேம் எந்த டே ஓகே ஓகேங்க பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குதுங்ளாங் மேம் இல்லை ஒன்லி பிக்கப்புங்ளாங்க மேம் ஓகே ஓகே அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு விட்டுவிட்டு வந்துடணுமா மேம் இல்லை அங்கிருந்து திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு ஓகே ஓகேங்க மேம் இப்போ ஒரு நாலு பேர் போகிற மாதிரிங்களாங்க மேம் ஓகே நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச மாதிரி டீலக்ஸ் கார் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லாட்டி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறீங்களா எந்த மாதிரி கார் ப்ரிஃபர் பண்ணுறீங்க ரொம்ப எல்லாேரும் நெருங்கி உட்காந்துருக்க மாதிரி வேணுங்களா இல்லாட்டி கம்பேக்ட்டாக ஃப்ரீயாக

ஓகே ஓகே அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிரியன்ஸ் டிரைவர்ஸ் தான் மேம் சென்ட் பண்ணுவோம் ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடியே உங்களுக்கு கார் டிரைவர் டீடெயில்ஸு அவங்குளோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துடுவேங்க ஒன்றும் இல்லை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அனுப்புங்க மேம் ஆமாங்க ஆமாங்க இங்கே வர்றதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ஆகிடுங்க மேம் கிலோமீட்டர் பேசிஸ்சில் தாங் மேம் வச்சுருக்கோம் இனி வந்து பார்த்து ஆ கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபாங்க ஓகேங்க

ஆ புக் பண்ணிக்கலாங் மேம் நீங்கள் எனக்கு இந்த ஆட்ரை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லுங்க இந்த பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கானு சொல்லிட்டு ஸோ உங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல் ஓகே ஓகே மேம் ஷோர் நான் கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றேங்க மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம்